ம் மாட்டு வண்டி பந்தயமெலாம் நான் பார்த்துருக்குறேன் எங்கள் ஊரில் வருஷம் வருடம் பொங்கலுக்கு வந்து பண்ணுவாங்க இந்தமாதிரி வீட்டில் மாட்டு வண்டி இருந்துச்சுன்னா அதில் போய் இந்த போட்டியில் வந்து நம்ம கலந்துக்கலாம் இந்தமாதிரி கலந்துக்கிட்டால் நம்ப மா நம்ப மாடு ஜெயிச்சுச்சுன்னா அதில் ஃபஸ்ட் பிரைஸ் தருவாங்க அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு இப்போ ஜல்லிக்கட்டுனால் இந்தமாதிரி ஜ ஜல்லிக்கட்டு போட்டி வைப்பாங்க இந்தமாதிரி ஊரில் வந்து இளைஞர் வந்து இளைஞருக்கான ஒரு போட்டி மா ஜல்லிக்கட்டு மாடு வந்து அதில் விட்டு அதில் காளையை அடக்க சொல்லுவாங்க காளையை அடக்கணுணா அதில் ஃபஸ்ட் பிரைஸ்ஸு இந்தமாதிரி பார்க்குறதுல இந்தமாதிரி அந்த போட்டி பார்க்குறதுலருந்து பக்கத்து ஊரிலருந்து சுத்தீரும் இந்தாண்ட விழுப்புரம் கடலூர் இந்தமாதிரி பக்கத்தில் இருக்குற பக்கத்தில் இருக்குற மாவட்டத்துலிருந்து கிராமத்துலிருந்து பார்க்க வருவாங்க பார்க்கவே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் நல்லாயிருக்கும் வந்து சேவல் கோழி சேவல் சண்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தமாரி ரெண்டு கோழிக்கும் சண்டை பண்ணுவாங்க அதுலையும் இந்தமாரி ஃபஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சுச்சின்னால் அந்த கோழிக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டுனு பிரைஸ் கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் இந்தமாரி எங்கள் ஊரில் வந்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் வருஷ வருஷமாக பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இத பார்க்குறதுக்கு வந்து சுற்றிலு இருக்கிற கிராமத்திலருந்து மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்குற மாவட்டத்திலருந்து எல்லாம் வந்து பார்த்து ரசிச்சுட்டு போவாங்க